எங்கள் குடும்பத்தில் நான் செய்கிற சமையலெலாம் நிறையா இப்போ இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கால் பிரியாணின்னால் பிடிக்கிது விஜிடெபிள் பிரியாணி அல்லது சிக்கன் பிரியாணி இது மாதிரி நம்ம எல்லாம் செய்வோம் வீட்டில் அந்த விஜிடெபிள் பிரியாணிக்கு வந்து அந்த சமையல் குறிப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கேரட்டு பீன்ஸு இதுகளையெல்லாம் நறுக்கி வச்சுட்டு அந்த அரிசியை போட்டு நல்லா வேகும்போது இது காய்களையும் போட்டு கொஞ்சமாக நெய் வந்து சுத்தமான நெய்யாக யூஸ் பண்ணணும் கொஞ்சமாக சேர்த்துக்குலாம் சேர்த்துக்குட்டு பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு இது பண்ணிணோன்னா அந்த பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து நாங்கள் வந்து வீட்டில் எதாவது ஒரு சின்ன அந்த பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுனாக்கா நாங்கள் அந்த பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி செய்வோம் அதேபோல் சிக்கன் பிரியாணியும் எதாவது ஃபங்க்ஷன்னால் கேட்கும்பொழுது செஞ்சு கொடுப்போம் இதேதான் அதில் அதில் வந்து நம்ம வந்து காய்கறி சேர்க்குறோம் இதில் வந்து க கோழிகறி இது மாதிரி ஆட்டுகறி ஏதோ சேர்க்குறோம் அப்போது வந்து அந்த பிரியாணிக்கு தேவையான பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி அந்த மசாலா போட்டு அந்த அரிசியோடு கறி எல்லாம் போட்டு வேக வச்சு இதெல்லாம் தாளித்து கொட்டி நல்லா வேக வச்சு க நெய் மட்டும் கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டோம்னா உடம்பு எல்லாேருமே நல்லா வயதானவுங்க கூட சாப்பிட்றத்துக்கு அது ஒரு இதாக இருக்கும் அதனால அந்த மாதிரி குடும்ப சமையலில் நாங்கள் அந்த மாதிரி பிரியாணி வகைகள் செய்வோம் அதே சமயத்தில் மற்ற சமையலேயும் நாங்கள் வந்து எப்பொழுதும் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கால் இப்போ சாம்பார் வத்தல் குழம்பு இதுமாதிரிலாம் செய்கிறோம் இப்போ அந்த வத்தல் குழம்புங்குறது நம்ம வந்து ச நிறைய செய்கியறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னாக்கால் வாரத்தில் ஒரு நாளாவது யூஸ் பண்ணிணோன்னா நமக்கு உடம்புக்கு நல்லது அதனால பூண்டு வத்தல் கத்திரி வத்தல் அல்லது கொத்தவர வத்தல் அது மாதிரி எதாவது வத்தல் வச்சுட்டு நம்ம அந்த வத்தலை வதக்கிட்டு பூண்டு இதெல்லாம் வதக்கிட்டு குழம்பு புளி கரைச்சி அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு அந்த குழம்ப கொதிக்க வச்சு சாப்பிடும் பொழுது அது ஒரு டேஸ்டாக இருக்கும் அது எல்லாேருக்குமே பெரும்பாலும் பிடிக்க கூடிய ஒரு குழம்பு தான் அது போல் சாம்பாரும் நம்ம சாம்பார் வந்து பொதுவாக எல்லாேருக்குமே தெரியும் வைப்போம் வீட்டில் அதுவும் செய்யலாம் அது மாதிரி சமையல் குறிப்புகளில் நிறைய என்னென்ன வகைகள் நமக்கு தேவைப்படுதோ அதெலாம் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் எடுத்துடவா